எனக்கு ஜாக்கிங் போறதில் வந்துட்டு கடற்கரைகள் தான் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்துட்டு அந்த சு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த மண்ணில் விளையாடிக்கிட்டு அந்த மெது மெதுன்னு இருக்கும் அந்த தண்ணிலெலாம் ஜாலியாக விளையாடிக்கிட்டு ஜாக்கிங் போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது இன்னும் ஜாலியாக இருக்கும் அப்புறம் அந்த சூரிய அஸ்தமனம் ஆகுறது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதேமாதிரி உ சூரியன் உதயமாகிறதும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் ஒ ஒன் நைட் அங்கே தங்கி பார்த்துட்டு வந்திருக்கேன் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதையும் நேரடியாக பார்த்துட்டு வந்திருக்கேன் அதனாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது